வணக்கம் மேடம் எனக்கு எனக்கு வந்து ஷுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேம் எனக்கு வந்து வெய்ட் ஏறிக்கிட்டேப்போகுது அதுக்கு நான் என்ன மாதிரியான ஃபுட் ஃபாலோ பண்ணலாம்ன்னு சொல்லுங்கள் மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் நான் காலையில் சாப்பிட மணி ஒம்பது பத்து மணியே ஆயிடும் மேம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரையும் ஆஃபீஸ் அமுச்சுட்டு இரவு தூக்கம் பதினொன்றரை மணி பதினொன்றரை மணியாகியிடும் மேம் எனக்கு எனக்கு ஒரேயொரு சந்தேகம் மேம் இப்போ நம்ம சாப்பிட இவ்வளோ நேரம் ஆகுதில்லை மேம் என்னால் என்னால் சாப்பிட முடியலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட எப்படினாலும் டைம் ஆகிடுது எனக்கு அந்த டைம் கான்ஷியஸ்ஸே இல்லை அதுக்கிடையில நான் என்ன பண்ணால் வந்து என்னோடய என்னோடய சாப்பாடை வந்துட்டு நான் அவ்வளோ நேரத்துக்கு தள்ளி போட முடியும் ஏதோ எதாவது பழங்கள் எடுத்துக்கலாமா இல்லை ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாமா எப்படி மேம் டயட்டையும் கண்ட்ரோல் பண்ணி என்னோடய உடல் எடையும் ஏறாமல் பார்த்துக்கணும் அதேமாதிரி அதே சமயத்தில் வந்துவிட்டு நான் வந்துவிட்டு என்னோடய ஷூகரையும் கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு எதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் மேம் மேம் டீ டீ காஃபி ஆ டீ டீ அந்தமாதிரி எடுத்துக்கலாமா ம் ம் மேம் இன்னொருது சரி சரிங்க மேம் சரிங்க மேம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் இப்போ காலையில் நான் வந்து டீ குடிக்கலை அப்படின்னா டெய்லியும் அது பழகிடுச்சு குடிக்கலைன்னா ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரியிருக்கு அந்த டைமுக்கு நான் டீக்கு பதிலாக எதை மாற்றுன்னா எனக்கு அந்த டீயோட இது வந்து எனக்கு அதை மறக்கடிக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க மேம் இல்லைங்க

சரி சரிங்க மேம் நீங்க

சரிங்க மேம் நீங்கள் சொன்னமாதிரி நான் கண்டிப்பாக ஃபாலோ பண் ஆ பின்பற்ற ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் மேடம் நான் இதேமாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு வந்து இதோடய ரிசல்ட் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் என்னோடய டயட்டைப் பற்றியும் என்னோடய ஷூகர் லெவல் பற்றி நான் எப்படி குறைக்கணுன்னு நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நான் கண்டிப்பாக இதை வந்து பின்பற்றுவேன் மேடம் தேங்க் யூ

நன்றிங்க ஓகே மேடம் ம் நன்றி மேடம்